பிராத்தனைகளில் வந்து கூடுமான வரைக்கும் பொய் பேச முடியாது ஏன்னால் வந்துட்டு பொய் வந்து நம்ப ஆலயங்கள்லையோ இல்லை பிராத்தனை பண்ணும்போதோ வழிபாடுகள் பண்ணும்போதோ பொய் பேச முடியாதுங்க அப்படி பொய் பேசினா அது வந்து நம்பளுக்கு வந்து நம்ப ஏதோ ஒரு தவறை செஞ்சுட்டோம் ஏன்னால் கடவுளுக்கு முன்னாடி நின்று நம்ப வந்து தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து எங்களுக்கு இருக்கும் அதனால மே கூடுமான வரையும் பொய் பேசுவது அந்த இடத்துல வந்துட்டு பிராத்தனை செய்யும்போது வழிபாடுகள் செய்யும்போது கண்டிப்பாக பொய் பேச இயலாது